எங்கள் ஸ்கூலில் அப்படிலாம் இல்லை ஜாதி இதெல்லாம் பார்த்து உட்கார வைக்க மாட்டாங்க எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துப்போம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் ஒன்றா தான் சாப்பிடுவோம் ஜாதி அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க எங்கள் ஸ்கூலில் அதுக்கு அலோவ் பண்ணவும் மாட்டாங்க பாடத்தில் வந்தால் கூட அதை கு எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளேயும் அவ்வளோக்கா ஜாதி பற்றி பேசிக்க மாட்டோம் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்துருப்போம் எனக்கு அவ்வளோக்கா அதில் ஈடுபாடு கிடையாது என்னை சுற்றி இருக்கறவங்களுக்கும் அவ்வளோவா ஈடுபாடு கிடையாது நானும் யார்கிட்டையும் அப்படி பழக மாட்டேன் எங்கிட்ட இருக்கறவங்கள அதை பற்றி யாரையும் கேட்க மாட்டேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸு மூணு பேர் கிறிஸ்டினு முஸ்லீமு எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் டென்த்து இப்போ சின்ன வயசில் இருந்தே இப்போ வரையும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் இந்த வரைக்கும் ஜாதி பற்றி எதுவுமே அவங்களும் கேட்டதில்லை நானும் சொன்னதில்லை எங்கள் அவங்களுக்கும் ஈடுபாடு இல்லை எனக்கும் ஈடுபாடு இல்லை அதில்